எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கனா நிறையா பறவைகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கனா பறவையில் வந்து புறா கிளி மயில் கொக்கு நாரை இந்த மாதிரி பல விதமான பறவைகள் குருவி சிட்டு குருவி ஸோ இதெல்லாமே நிறையா பறவைகள் வந்து எங்கள் பகுதியில் முகாம் விட்டுருக்கு இதில் எனக்கு மிகவும் பிடித்த பறவை எதுன்னு பார்த்திங்கினா மயில்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மயில் வந்து பார்த்திங்கனா அது தினமும் காலையில் வந்து எங்கள் பகுதி பக்கம் எங்கள் வீட்டு கிட்ட வந்து அது தோகைய விரித்து ஆடக்கூடிய அந்த காட்சி நம்ம பார்க்கும் போது நமக்கே மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு இதமான ஒரு ஃபீ இதமான ஒரு மன நிம்மதியும் நம்மளுக்கு கிடைக்கிது அந்த மயில் தோகையை விரித்து ஆடும் போது பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா அன்னைக்கி நாள் முழுவதும் வந்து ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் கிடைக்கிதுனு வச்சுகோங்களேன் அந்த பறவை வந்து பார்த்திங்கனா ரொம்ப பிடித்த பறவையாக பறவையாகவும் மாறிடிச்சி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து இன்னும் நிறைய பறவைகள் எங்களுக்கு நிறையா பிடிக்கும் ஆனால் பட்ரி இதை மட்டும் நான் சொல்லும் போது மயில் மட்டும் எங்களுக்கு ரொம்ப பிடித்து இருக்குது அதோட தோகை தோகையோட அழகு அது கழுத்தை ஆட்டி ஆட்டி கிட்டு நடக்கக்கூடிய அழகு ஸோ நடக்கும் போதும் அது வந்து பார்த்திங்கனா எவ்வளோ அழகா இருக்குது தோகையை விரிக்கும் போதும் ரொம்ப அழகா இருக்குது அதனால் எனக்கு வந்து மயிலு ப பறவையை வந்து ரொம்ப அந்த இடத்துல பிடிச்சிருக்குது